ரோஹிதா உடைய அம்மா பேசுறிங்களா நாங்கள் வகுப்பு ஆசிரியர் பேசுறேங்க ரோஹிதாவின் உடைய ஆமாம் அவ கால் பரீட்சையில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கு எல்லாம் ரொம்ப கம்மியாக எடுத்து இருக்கா ம் அதுக்கு எதாவது நீங்கள் எதாவது அவளுக்கு இது கொடுத்தீங்களா டீச்சிங் பண்ணிங்களா சரி அப்புறோம் எதாவது நான் இப்படியே நீங்கள் நீங்கள் சொல்லுறீங்க ஆனால் அரை பரீச்சையே அவ எடுக்கலாமா முழு பரீச்சையும் இது பண்ணாமல் அவ ஏதுவும் பாஸ் ஆவலைன்னா என்ன பண்ணுறதுங் மேம் அதனால் நீங்கள் இந்த மாதிரி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்கள் வந்து ஒரு ஸ்பெஷல் வகுப்பு மாதிரி எடுக்கிறோம் ஆ ஈவினிங் டைமில் ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா நாலு மணிக்கு முடியுது நாலு மணிலருந்து நாலு நாற்பது வரைக்கும் நாற்பது நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் வந்து அவங்களுக்கு ஸ்பெஷல் வகுப்பு இந்த மாதிரி மார்க் கம்மியாக இருக்கிற பொண்ணுங்களுக்கு நாங்கள் எடுக்கிறோம் பொண்ணுங்க பசங்களுக்கு எடுக்குறோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பாப்பாவையும் நீங்கள் அமிச்சி விட்றாப்புடி இருந்தால் எங்களுக்கு கொஞ்சம் பரவால்லன்னு நினைக்கிறோம் மேம் இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் வகுப்புன்றது அன்னக்கு ஸ்கூலில் வந்து நடத்துவோம் மேம் அந்த பாடத்தில் அவங்களுக்கு எதாவது அவங்களுக்கு எதாவது டவுட்டு இந்த மாதிரி இருந்துதுன்னா அதை கிளியர் பண்ணிவிடுவோம் மேம் ப்ளஸ் எஸ்ட்ராவும் நாங்கள் சொல்லி தருவோம் அவங்களால எதாவது புரிஞ்சிக்க முடியல அப்படிங்குற வகுப்பை வந்து நாங்கள் எஸ்பிளைன் பண்ணுவோம் மேம்

மேம் என்னன்னா பேருந்து வந்து வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நார்மல்லாக நாலு நாலு மணிக்கு போகறது அதுக்கு அப்புறோம் எந்த வண்டியும் வராது இது வந்து ஸ்பெஷல் வகுப்புங்குறனால ஒரு பத்து பேருக்கு மட்டும் எடுக்கிறதுனால பேரன்ட்ஸ்ஸே தான் வந்து ஈவினிங் கிளாஸ் முடித்த உடனே நாலு நாற்பதுக்கு மேலே நீங்கள் தான் வந்து கூட்டிகிட்டு போகணும் மேம் ஆமாம்ங்க மேம் ஃபார்ட்டி மினிட்ஸ்ஸு மேம் நாற்பது நிமிஷம் நாங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வாரம் திங்கக்கிழமைலருந்து ஆரமிக்கிறங்க மேம் ஆ ஆமாம்ங்க மேம் கண்டிப்பாக ம் அந்த ஆறு நாளும் கான்ஃபார்மாக இருக்குங்க மேம் ம் ம் நன்றிங்க மேம்